மற்ற கிரகங்கள்கள் மக்கள் வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னு என்னன்னு தெரியலீங்கண்ணா இப்போ அதுக்குண்டான ரிசர்ச் தான் போய்ட்ருக்கு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளோடைய இந்தியா சம்மந்தப்பட்ட இப்போ பார்த்திங்கன்னா சந்திராயன் விண்கலம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சந்திராயன் விண்கலம் ரெண்டு போய் இப்போ மூணாவது நிலவில் தென்துருவத்தில் என்ன ஒரு இது இருக்குது அப்படிங்கறத தென்துருவத்துக்கு போன ஃபஸ்ட் நாடு அப்படிங்கிறமாதிரி நம்ம இண்டியா வந்து இடம் பெற்றுருக்கு நிலவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி இருக்கிறமாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இல்லை அங்கங்க மேடு பள்ளமாக கிட்டதட்ட ஒரு பெரிய பள்ளமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பாகதான் காணப்படுது அதனுடைய மண் வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம இண்டியாவில் இருக்கிறக்கூடிய நம்ம நம்ம மக்கள் வாழக்கூடிய இருக்கிற அந்த ஒரு மண் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைஞ்ச இதாக இருக்கும் சில தாதுக்கள் சொல்லப்போனால் ஒரு விஷயங்கள் இதெல்லாமே கலந்த ஒரு மண்ணாக இருக்கும் ஆனால் நிலவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாம்பல் போன்ற ம மண்மாதிரி இருக்கதாக வந்து ஆய்வகத்தில் வந்து தெரியப்படுத்திருக்காங்க நிலவு மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் கோள்களும் வந்து எல்லாம் ஒரேமாதிரி இல்லாமல் முன்னப்பின்ன இதாக இருக்கிறது வந்து நம்ம அறிவியல் வல்லுநர்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒன்பது கோள்ல வந்த பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோள் வந்து அழிந்து எட்டுக் கோளாகதான் இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க இந்தமாதிரி ஃப்யூச்சர்லயுமே கோள்கள் வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொன்றா வந்து அழிகிறத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அறிவியல் வல்லுநர்கள் கண்டுபிடிச்சிகிட்ருக்காங்க இப்போ இன்னும் அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா முன்னையத விட இப்போ ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு நில போகிறதுக்கு ஒரு கோளுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது அதிகமான ஒரு அட்வான்ஸ் கண்டுபிடிப்பு இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு ஒரு நிலவுக்கு போகிறதுக்கு முன்னேலாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஆறு மாதம் ஆகுதுன்னா இப்போ ஜ ஜஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் குறச்சி போகிற மாதிரியே அந்தமாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் அந்தமாதிரி இன்னும் ஃபாஸ்டாக இது பண்ணுற மாதிரி மிஷினரீஸ் இந்த மாதிரிலாம் அறிவியல் வல்லுநர்கள் கண்டுபிடிச்சு இது பண்ணியிருக்காங்க இது நிலவுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோள்களை பற்றியும் ரிசர்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் வாழ்வதற்கு உண்டான பாசிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே போய் வாழ்வ வாழ்வதற்கு உண்டான அனைத்து ஸ்பெஷலிடீஸையும் பூர்த்தி செய்து போகலாம் ஆனால் இப்போதைக்கி அது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுதான் வந்து உண்மை இப்போதைக்கி இல்லை அதேமாதிரி நம்மளோடைய இந்தியாவிலிருந்து ரிசர்ஜ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அந்தமாதிரி இதெலாம் வந்து சூரியன் வரைக்குங்கூட இது பண்ணியிருக்காங்க அதாவது மையமாகக்கொண்ட சூரிய சூரியனை மையமாக்கொண்டுதான் மற்ற நம்ம எல்லா கோளும் சுத்திகிட்ருக்கறோம் இதில் சூரியனையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோடைய ரிசர்ஜ் வந்து இதாக இருக்குதுன்னா அப்போ மற்ற எல்லா கோள் பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஏன் இப்போ தெரிஞ்சிருக்கிற நியூஸ் கூட இன்னும் ஃப்யூச்சர்ல அப்டேட் நிறைய நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் அப்படி கிடைச்சி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம்ன்னா அப்போ வந்து பாசிபிலிட்டியாக அப்படிங்கறது வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கி நிலவில் நம்ம போய் நம்ம வாழ்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கறதுதான் என்னோடைய இது